நான் இப்போ கடையில் விட்டுட்டு நான் போய் ஆன்லைனில் புக் பண்ணி ஒரு ஃபோனு வாங்கினேன் அந்த ஃபோனு ஆன்லைனில் புக் பண்ணி சார்ஜர் பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்து மூணு நாள் பின்னாடி நம்மளுக்கு ஃபோனை பாக்ஸோடு கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு போய்விட்டான் அப்புறம் பாக்ஸை பிரித்து பார்த்தா அதில் ஹெட்ஃபோன் இல்லை பேட்ரி இல்லை அதனால் மறுபடியும் அவனுக்கு ஃபோன் போட்டு என்னாப்பா இது மாதிரி கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போய்விட்டிங்க பணம் வாங்கிட்டு போய்விட்டிங்க இப்போ வந்து உங்கள் பொருளை எடுத்துட்டு எங்களுக்கு பணம் திருப்பிக் குடுங்கன்னு சொன்னால் அவனோ நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் அந்தப் பணம் வேஸ்ட்டாக போச்சு